எங்கள் பகுதியில் பார்த்தீங்கன்னா கலைப்படைப்புகள் அடுத்தது அவங்க உருவாக்குகிற ஆடைகள் அடுத்தது கைவினை பொருட்கள் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தை மாதிரி நடக்கும்ங்க அதில் போய் நாங்கள் வாங்கிக்குவோம் அதே போல் பூம்புகார் விற்பனை நிலையம்னு ஒன்று இருக்கு அதுலேயும் எல்லாம் வந்து இருக்கும்ங்க நாங்கள் போய் எங்களுக்கு பிடிச்ச எல்லாம் வாங்கிக்குவோம் இந்த பித்தளையில் உருவாக்க உருவாக்கக்கூடிய விளக்குகள் கோவில் சாமான்கள் பூஜை அறை பொருட்கள் எல்லாம் அங்கே காட்சியாக வச்சுருப்பாங்கங்க அதே போல் அரசாங்கம் உருவாக்கக்கூடிய கண்காட்சி சாலைகள் ஆறு மாதத்துக்கு ஒருமுறை எங்கள் ஊரில் போடுவாங்கங்க அதுலேயும் நாங்கள் வந்து வாங்கிக்கிறோம் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த கலைப்படைப்புகள் வந்து ஓவியங்களாகவும் பெயிண்டிங் கலர் பெயிண்டிங்காகவும் நூலில் செஞ்ச படைப்புகள் அதே போல் கை கண்ணாடியின் மூலமாக செஞ்சது இந்தமாதிரி விதவிதமான கலைப்படைப்புகள் வரும்ங்க நம்ம நாட்டுக்கு மட்டும் இல்லாமல் ராஜஸ்தானி மலையாள நாட்டில் செய்யுற சில தேங்காய் நார் கொண்டு செய்யுற சில கலைப்படைப்புகள் ஆடைகள் தேங்காய் நார்லேருந்து எடுக்கக்கூடிய பேகுங்க கையில் கொண்டு போகிற பைகள் கைப்பைகள் இந்தமாதிரி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு கிடைக்கிதுங்க இது எப்படி எங்களுக்கு இருக்கு அப்படின்னா எங்கள் ஊர்லேயே எங்களுக்கு எல்லாம் கெடைக்குது அப்டிங்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் ரொம்ப நல்லாவும் இருக்குங்க ஈஸியாக எங்களால் போய் அடிக்கடி அதை வாங்கிக்க முடியுது எங்களோட விருப்பத்துக்கு தகுந்தமாதிரி நாங்கள் பார்த்து அதை எடுத்துக்குறோங்க